எனக்கு தெரிஞ்சு வெயிட் கெய்ன் பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்துவிட்டு வீட்டில் எல்லாம் வந்து காலையில் நைட்டு ரெண்டு டைமுக்குமே வந்துவிட்டு பால் வந்து குடிக்க சொல்வாங்க அதோடு பாலில் ஹார்லிக்ஸ் இல்லை பூஸ்ட் அந்த மாதிரி இல்லை லைன் டேட்ஸ் அந்தமாதிரி எது வேணுனாலும் நம்ம கலந்து குடித்தாலும் வந்துவிட்டு நம்மளுக்கு வெயிட் கெயின் ஆகும் அப்டிங்கிறது வந்துவிட்டு கிராமத்துலேயே ஆகட்டும் நகரத்துலேயே ஆகட்டும் எல்லா பக்கமுமே இது சொல்கிற ஒரு பொதுவான விஷயம் அதோடு வந்துவிட்டு நம்ம பாத்துட்டோமுன்னா இப்போ சத்தான ஆகாரங்கள் அப்படின்னு நம்ம நிறைய எடுத்துக்கணும் அதோடு நேச்சரா நம்மளுக்கு கிடைக்கிறது வாழைப்பழங்கள் வாழைப்பழம் எல்லாம் சாப்பிட்டமுனாலும் நம்மளுக்கு வந்துவிட்டு நல்ல ஒரு இது இருக்கும் அதோடு எள்ளுருண்டை அந்தமாதிரி சாப்பிட்டாலும் நம்மளுக்கு வந்து வெயிட் கெயின் ஆகும் இப்போது நம்மளுக்கு ஒரு பழமொழியே இருக்குது இளைத்தவனுக்கு எள்ளு கொழுத்தவனுக்கு கொள்ளு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ எள்ளுருண்டை அந்தமாதிரி நிறையா சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து உடல் எடைங்கிறது அதிகரிக்கும் அதோடு நம்ம உணவு வந்துவிட்டு நம்ம கட்டுப்பாடோடு இல்லாமல் நம்ம வந்து கிடைக்கிற எல்லா ஒரு சத்தான உணவுகளையும் நம்ம வந்து சாப்பிட்ணும் அப்டிங்கிறது தான் பொதுவாக நம்ம சொல்லணும்